கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு போலாம்னு போனேன் என் ஃப்ரெண்டு இருக்கான்னு அங்கே போனால் எனக்கு அப்போ தான் நான் வெளியூருக்கு புதுசாக போகிறேன் அந்த சமயத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல நானும் பஸ்ஸில் ஏறுறேன் ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி பார்த்துட்டேன் யார்ட்ட கேட்டாலும் இந்த அட்ரெஸ் தெரில தெரிலன்னு தான் சொன்னாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் மண்டை குழம்பி ஒரு இடத்துல நின்றப்போ அந்த டிரைவர்ட்ட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுண்ணா எதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டப்போ சரிப்பா நீ எங்கேப்பா போகணுன் சொன்னோடனே நான் இந்த மாதிரி அட்ரெஸ்ஸெல்லாம் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவரே வான்ட்டடாக அந்த ரூட்டு இல்லாமல் வேற ரூட்டு வழியாக போய் என்ன தனியாகபோய் விட்டு எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார் அதனால் அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியாமல் நன்றின்னு ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சுட்டேன் இதுக்கெல்லாமா தேங்க்ஸுன்னு அவர் பெருந்தன்மையாக சொன்னார் ஆனால் அவர் செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் ஒரு நல்ல நெலமையில் இருக்கேனே